சமையலறையில் வந்து மற்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து சமைக்கும் பொழுது ஒரு ஒருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையை பிரித்து விட்டோமேனா எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது ஒரு ஒருத்தவங்களும் ஒரு வேலையை செய்யும் போது ஒரு ப வேலையை சீக்கிரமே செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி செஞ்சால் ஏ வந்து எனக்கு பிடிக்காது இப்போ நான் இருக்கேன்னால் இன்னொருத்தங்க ரெண்டு பேர் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கெல்லாம் அவங்களோட ச அவங்களும் சே என்னோடய சேர்ந்து சமைக்கிறாங்கன்னால் இல்லைங்க நான் மட்டிமே சமைஞ்சிர்றேன் அப்படி சமைச்சிர்றேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏ என் ஒருத்தங்களோடய ஒருத்தங்களாக மட்டும் சமைக்கும் போது சீக்கிரமும் சமைக்க முடியும் கூட்டாக சேர்ந்து சமைக்கும் போது சில பேர் சமைக்கும் போதே பேசிக்கிட்டே சமைக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும் சில பேர் வந்து சீக்கிரம் சமைச்சுருவாங்க கொஞ்சம் சீக்கிரம் நல்லா சுறுசுறுப்பாக உள்ளவங்க சீக்கிரம் சமைச்சுருவாங்க என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னால் நானே குடும்பத்தனோடு சேர்ந்து செய்யும் பொழுது சில இதெல்லாம் அவங்க செய்யும் பொழுது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது நானே எல்லாம் செஞ்சுட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சுரும் அதனால் மற்றவருக்கும் நான் நின்று சேர்ந்து சமைக்கும் பொழுது நான் கொஞ்சம் அவங்களும் செஞ்சு பார்க்கட்டுமே அப்படின்னு கொஞ்சம் விட்டுக் கொடுப்பேன் ஏன்னால் அவங்களுக்கும் சில சமையலெல்லாம் சமைக்க தெரியாது நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து அவங்கள சமைக்கிறனால் அவங்களுக்கு அவங்களும் கொஞ்சம் கற்றுக்கிட்டும் அப்படிங்கிறதால கொஞ்சம் நினைப்பேன் இருந்தாலும் சமைக்கும் பொழுது வந்து நம்மளை நம்ம ஒண்டி சமைச்சா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏ நாம் ஒருத்தங்க சமைக்கும் பொழுதே சீக்கிரமே சமைச்சிட முடியும் அதுதான் என்னோடய கருத்து